புற்றுநோய்க்கு பிசியோதெரபிதான் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் அவங்க வராங்க வந்து ஒரு மணி நேரம்தான் செய்யிறாங்க ஒரு மணி நேரம் செஞ்சாலும் ஐநூறுபா கேக்குறாங்க அது ரொம்ப காசு எங்களுக்கு ஜாஸ்தியாதான் தெரியுது ஆனால் அந்தளவுக்கு அவங்க டிரீட்மெண்ட் பண்ணுறதில்ல ஏதோ எடுத்தோமா பண்ணோம்மா பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போய்டறாங்க அந்தளவுக்கு முக்கியமான ஒரு தெரபி பண்றதில்லை அவங்க